ஆ ஹலோ அஜய் பேரன்ட்டா போன வாரம் நேற்று வச்ச பேரன்ட்ஸ் மீட்டிங்குக்கு ஏன் வரலை ஆ நீங்கள் இந்த யூனிட்டு இல்லை இல்லை யூனிட் டெஸ்ட்டு பேப்பரு மார்க்லாம் சொல்லியிருந்தோம் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணானா அதை பற்றி எதுவும் சொன்னானா அப்படிங்களா ஸ்கூலில் வந்து அவனோடய ஸ்டடீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ரொம்ப படிக்கிறதுக்கான டைம் கொடுக்க மாட்டேகான் வீட்டிலயாவது படிக்கிறானா இல்லை அப்படி தான் இருக்கிறானா ஆஆ மோட்டிவேட் பண்ணுறது ப்ரச்சனை இல்லை இப்போ நீங்கள் எதுவும் டியூஷன் எதுவும் அனுப்புகிறீங்களா இல்லை நீங்களே வீட்டில் வச்சி படிக்க வைக்கிறீங்களா நாங்கள் என்ன ஸ்கூலில் வச்சி படிக்கிற டைம் தான் மிச்ச டைம் வீட்டில் தான் அவன் படிக்கிறான் அதனால் நீங்களும் கொஞ்சம் அவனை வந்து படிக்கச் சொல்லி நீங்கள் கொஞ்சம் இது பண்ணீங்கன்னால் அவன் கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உங்களா உங்கள் சைட்லேருந்தும் ஒரு இது இருக்கும் ஓகே தேங்க் யூ